இப்போ எதாச்சும் வாங்கி படிக்கலாம் இந்தமாரி நிறையா இருக்குது அப்போ நியூஸ் பேப்பர்னால் என்ன நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறதுக்கு நம்ம எதுக்காக லைப்ரரிக்குப் போகணும் நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கணுன்னால் நம்ம லைப்ரரிக்குப் போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நியூஸ் பேப்பர் படிக்கணுன்னால் இப்போ நியூஸ் பேப்பருக்கு அப்ரிவேஷனு இருந்துருக்குது என் இ டபுள்யூ எஸ் நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சௌத்து பேப்பருக்கு என்ன பாஸ்ட் அண்டு ப்ரசண்ட் ஈவன் ரிப்போர்ட்டு இந்தமாதிரி நான்கு பக்க திசைகளில் நடக்கிற செய்தியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்குதான் நாம் நியூஸ் பேப்பரை படிக்கின்றோம் தமிழில் இதுங்களுக்குலாம் என்ன பேரு நாளிதழ் தினசரி இந்தமாதிரி ஒவ்வொரு லைப்ரரிக்கும் ஏன் நம்ம போகிறோம்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்குதான் லைப்ரரிக்கே நம்ம போகிறோம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது வந்து சிலப்பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதேமாரி நியூஸ் பேப்பரெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் மேகஸின் வாங்கி படிப்போம் மேகஸினில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மேகஸின் இண்டர்நேஷ்னல் மேகஸின் ஃபாரின் மேகஸின் கூட இருக்குது ஜர்னல்னு சொல்லுவோம் எதுக்கு இதழ்கள்னு சொல்கிறது அதுவே ரெண்டாக பிரிக்கலாம் கல்வி சார்ந்த இதழ்கள் கல்வி சாராத இதழ்கள் எஜுகேஷன் ஓரியண்ட்டடாக இருக்கிறது கல்வி சார்ந்த இதழ்கள்னு சொல்கிறது எஜுகேஷன் இல்லாமல் இருக்கிறத என்னது கல்வி சாராத இதழ்கள்னு சொல்கிறது இந்தமாதிரி பலவிதமான இதழ்கள் மேகஸின்லாம் லைப்ரரிக்குப் போனால் மட்டும்தான் கிடைக்கும் அதேமாதிரி நியூஸ் பேப்பர்னால் டெய்லி பேப்பர்னு நம்ம சொல்றோமில்ல தினத்தந்தி தினகரன் தினமலர் இந்தமாதிரி பலவிதமான நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கணும்னால் நம்ம அதை வாங்கி படித்தா மட்டும் தான் நமக்கு இல் இண்ட்ரஸ்ட்டாக போய் படிக்கிறதுக்கு தோணும் தினமணினு ஒரு பேப்பர் இருக்குது சாதாரண பேப்பரில் டீக்கடை பேப்பர்னு ஒரு பேப்பரை சொல்லுவாங்க அது எந்த பேப்பர்னு கேட்டோம்னால் உங்களுக்கு தினத்தந்தியை தான் டீக்கடை பேப்பர்னு சொல்லுவாங்க